ஹலோ ஆ குட் ஆஃப்டர்நூன் சார் மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறேன் சார் கம்மிங் சண்டே ஈவினிங் வந்துவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார் அதற்காக ஸ்வீட் ஐட்டம்ஸ் பற்றி டீடைல்ஸ் கேட்கறதுக்காக கால் பண்ணியிருக்கேன்

ஓகே சார் வேறு ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ் வேறு எதுவும் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இல்லாமல் வேறு இருக்கா ம் ம் ம் ஓகே சார் ஆ இப்போ எனக்கு வந்துவிட்டு ஃபங்க்ஷன்க்காக வந்துவிட்டு காசி அல்வா மட்டும் ஒரு த்ரீ கேஜிஸ் போல் வேணும் ஆ ஆமாம் சார் இப்போ இங்கே ஓகே சார் இப்போ நைன் ஹண்ட்ரட் வருமா ஆ டிஸ்கவுண்ட் எதுவும் உண்டா சார் ம் இது ஃபங்க்ஷன்க்காகதானே சார் பண்ணுறோம் அதனால தான் கேட்டேன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க ம் ஓகே ஓகே சார் டேஸ்ட்டு சரி ஓகே ஓகே டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுறேன் அதற்கப்பறம் வேணா நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் சார் ஓகே ஓகே சார் கொஞ்சம் குவாலிட்டியாக மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏன்னா ஃபங்க்ஷன்க்காக பண்ணுறோம் ஓகே ஓகே ம் ஓகே எனக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் சார் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்காவது கொடுக்குறமாரி பாருங்கள் ஓகே டோர் டெலிவரிதானே ம் சரி இதுதானே உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு அட்ரஸ் செண்ட் பண்ணிடுறேன் ஆ நீங்கள் கரெக்டான டைம்மில் மட்டும் டெலிவரி பண்ணிவிடுங்க ம் ஆ ஓகே சார் ம் ம் தேங்க் யூ